இப்போது ஈரோடு மாவட்டத்தில் காலநிலைன்னு பார்த்தா ரொம்ப காற்றடிக்குது ஏன்னா இது ஆடி மாசங்கறனால ஆடி மாசங்கறனால காற்றடிச்சாலும் இங்கே வாழை மரம் வச்சிருக்கிறவங்களோட வாழை மரலாம் கீழே சரிஞ்சு விழுது ஒவ்வொரு மந்த்லி என்னென்ன கிளைமேட் இருக்கணுமா அந்த மாதிரி கரெக்டான கிளைமேட்தான் வந்து இப்போதும் இருக்கு மழை ரொம்ப பெருசாக பெய்யுது அப்படின்னா நெல் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் நெல் ரொம்ப சேதமடையுது அதே மாதிரி ரொம்ப சில இடங்கள்லாம் வந்து தண்ணீர் தேங்கி நிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் நிறைய இருக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலியுமே வந்து காலநிலையால் எந்த பாதிப்பும் பெருசாக வந்ததில்லை சித்திரை மாசம் கரெக்டாக வெயில் அடிக்குது மழை காலத்தில் கரெக்டாக மழை பெய்யுது ஆடி மாசங்கறனால நல்லா காற்றடிக்குது பயிர்களை வச்சுருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கே தவிர மற்றபடி நார்மலான மனுஷங்களுக்கு எந்த பாதிப்பும் இந்த பருவ நிலையால் ஏற்படலை